ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ செக் பண்ணி சொல்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வேற எதனால் உங்களுக்கு எப்போ வேணும் புக்கு ஆ சரி ஓகே எத்தனை நாள் வச்சின்ருப்பீங்க ஒரு செவன் டேஸ் அந்தமாதிரி ஓகேவா இல்லை ஆ சரி ஓகே ஆ ஒரு ஐடெண்ட்டி கார்டு வேணும் அப்போதான் எங்களால் கொடுக்க முடியும் ஆ இருக்குது இப்போ உங்கள் ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் தேவைப்படுதுனாலும் புக்குலாம் வேணும்னா சொல்லுங்கள் இயர்லி ப்ளான்ல கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆ கண்டிப்பாக யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆ ஆமாம் ஆ எல்லா புக்ஸ்ஸுமே அவைலபிளாகதான் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை இல்லை

புரியலை ஆ ஓகே ஆ கண்டிப்பாக இருக்குது ஆ அப்படி உங்களுக்கு புக்கு வேணுன்னாலும் பை பை பண்ணி வாங்கிக்கலாம்

எப்படி உங்களுக்கு பை பண்ணுறமாரி வேணுமா இல்லை செவன் டேஸ்க்குதான் வேணுமா ஆ சரி ஓகே நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்

ஆ ஆ சரி ஓகே நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கால் பண்ணுறேன் ஆ தேங்க் யூ